எனக்கு தெனாலிராமன் கதை மகாபாரத புத்தகம் இதெலாம் பிடிக்கும் பிடிக்கும் கதைனாலே எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படினு சொல்லிட்டு தெனாலிராமன் கதை படித்தேன் அதில் உட்கருத்துகளெலாம் இருந்துச்சு அதனால் தெனாலிராமன் கதை எனக்கு பிடிக்கும் தொடர் வரிசை புத்தகம்னாலே நிறைய கதை புத்தகம் வந்து நம்ம படிப்போம் ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய கருத்துக்களெலாம் இருக்கும் மேம் சொல்கிற கருத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்